ஆக்ஷுவலாக இங்கே இருக்கிற பக்கத்து ஸ்கூலில் எல்லாத்திலேயுமே கிரிக்கெட் விளையாடுறது எல்லாமே சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஊர் மக்களெலாம் சேர்ந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாேரும் கேங்காக சேர்ந்து வெளியில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வெளியே வந்து இவங்கெளாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க ஊரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆறு இந் இந்த மாதிரி இடத்துல வந்து ஆக்ஷுவலாக நீச்சலெலாம் அதிகமாக சொல்லி தருவாங்க இங்கே எங்கேயும் மலை ஏதும் பக்கத்தில் இல்லாத்துனால் இவங்க வந்து மலையேற்றம் போன்ற நடவடிக்கையில் ஏதும் ஈடுபட மாட்டாங்க ஸ்கூல் டைம்ஸில் ஸ்கூல் டைம்ஸில் சொல்லி தர கிரிக்கெட் அதை வெச்சு தான் அவங்க வந்து வெளியே அக்ஷுவலாக ஃபெஸ்டிவல் டைம்ஸில் விளையாடுவாங்க நீச்சல் வந்து முறையாக கற்றுக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆறுலேயோ எதுலேயோ ஒன்று கற்றுன்ட்டு அவங்க வந்து நீச்சல் போட்டி அதிகமாக வைப்பாங்க ஸோ இந்த ஊரில் வந்து நீச்சல் போட்டி வந்து அதிகமாக நடக்கும்